ஹலோ நான் இப்போது ஹலோ வணக்கங்க மேடம் நான் இப்போ புதுசாக வந்து வீடு வந்திருக்கோம்

ஆ புரியிலை ஆ நான் வந்து புதுநகர் மேடம்

ஆ செக்கெண்ட் ஸ்ட்ரீட் ஆ செக்கெண்ட் ஸ்ட்ரீட் வீட்டு நம்பர் வந்து இருபத்தி மூணு இல்லை ஆ இல்லைங்க நாங்கள் வந்துட்டோம் அது வந்து கால்ரெடி வந்து காலையிலேயே வந்துட்டோம் கரண்ட் இல்லை கொஞ்சம் வெக்கையாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னால் ஏன்னால் நான் ரெண்டுநாள் முன்னாடியே நான் கால் பண்ணி சொல்லிவிட்டேன் நாங்கள் வேறு வீட்டுக்கு போகிறோம் அது கரண்ட்டு கனெக்ஷன் கொடுங்கன்னு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் எப்படி இப்போ நீங்கள் சொன்னிங்கன்னால் நைட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது இந்த கொசுக்கடியில் உட்கார முடியாதுங்களே சொல்லுங்கள் மேடம் ஆ என்ன என்ன மேடம் இப் இப்படி சொல்லுறீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மேட்னறியா யார்னால் ஆள் வச்சிருப்பீங்கள்ல இவங்கள்லாம் அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்ல முடியாதுங்க வீட்டில் கைக்குழந்த இருக்குது வயசானவங்கள் இருக்காங்க அந்த நாம்ப தூங்கிடுவோம் குழந்த தூங்காது இல்லையா அடிக்கடி மழை வேற வருது அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது நம்மளுக்கு பூச்சி பொட்டெல்லாம் வருது நான் என்ன பண்ணுறது மேடம் கொஞ்சம் பாருங்கள் மேடம் அவங்க பேர் எது புரியல மேடம் அதுதான் மேடம் அமௌண்ட்டு பே பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்டாங்க யாருமே ஆள் வராமல் நான் எப்படி மேடம் அமௌண்ட் தர முடியும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன் மேடம் அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறது நீங்கள் கொண்டு வந்திருவீங்களா இல்லை நான் வாங்கணுமா அதெல்லாம் ப்ரொசிஜர் எதுவுமே இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்

நீங்கள் ஆரம்பத்தில் இதெலாம் சொல்லவே இல்லையே மேடம் நீங்கள் வரோம் நீங்கள் எல்லாம் ஒயரெலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னீங்க சரி அதை நம்பிதான் நாங்கள் வந்தோம் சரி மேடம் எவ்வளோ கொடுக்கணும் எங்கே உங்கள் ஆஃபிஸு என்ன டைமிங்கு என்ன மேடம் பக்கத்திலே இருக்கீங்க ஆள் மட்டும் அனுப்பமாட்டேறீங்க சரி எவ் அப்படிங்களா சரி எவ்வளோ மேடம் கட்டணும் இப்போது ஸ்டார்ட்டிங்கே என்ன மேடம் இவ்வளோ கேட்குறீங்க பார்த்து கேட்கமாட்டீங்களா பார்த்து நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா வாங்கியிருப்பேன் இப்போ திடீர்ன்னு கேட்டிங்கன்னால் சரி அதுக்குள்ளே கொடுத்தா அது என்ன டூ ஃபிஃப்டி என்ன கரண்ட்டு சார்ஜாக மேடம் அந்த யூனிட் கரண்ட்டுங்களா இது பாக்ஸெலாம் எங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துருவீங்களா எப்படி மேடம் ஆ இது த்ரீ பேஸா த்ரீ பேஸுங்களா டூ பேஸுங்களா ஆ அதுதான் எனக்கு த்ரீ ஓகே ஓகே அப்போ த்ரீ பேஸ் தானே ஈபி அட்டை மேடம் ஈபி அட்டை எல்லாமே கேரி இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தாக்கா ஹவுஸ் ஓனர் மூலமாக தான் அவங்க மூலயமா வாங்கிட்டு வந்து தரமுடியும் அவங்க தான் கரண்ட் இது கனெக்ட் பண்ண சொன்னாங்க இப்போ அவங்க பேரில் வாங்குகிறதா என் பேரில் வாங்குகிறதா ஓகே ஆ கார்டு கீடு எல்லாமே எப்போ கொடுப்பீங்க அப்பயே கொடுத்துருவீங்களா இப்போ நான் எத்தனை மணிக்கு வந்து கொடுத்துட்டோன்னே நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க மேடம் ஆ

சரி மேடம் ஆ ஈவ்னிங் எத்தனை மணி மேடம் ஒரு ஃபோரோ க்ளாக்குங்களா கரெக்டாக இருப்பீங்களா ஆ ஓ ஆ ஓகே இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டேன்னால் இப்போ நைட்டுக்குள்ளே வந்து போட்டுக் கொடுத்துருவாங்க நைட்டு எத்தனை மணிக்கு மேடம் ஓகே மேடம் டேரெட்டாக அனுப்புங்கள் ஆ ஆ சரிங்க மேடம் நாளைக்கு வந்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுங்க நான் காசும் கட்டிவிட்டு வந்துடுறேன் மேடம் இது வந்தோடன்னே எனக்கு ஆள் அனுப்ப சொல்லுங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே ஆ ரொம்ப நன்றி மேடம் ஆ சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ்